வணக்கம் மேடம் ஆ நான் இந்தோ நீடாமங்கலத்துலேருந்து வரேன் என் பொண்ணு இப்ப தான் பத்தாவது முடிச்சிருக்கா பதினொன்னாவது பன்னெண்டாவது படிக்கணுன்ட்டு வா விருப்பப்படுறா அவ இந்தக் ஸ்கூல்ல தான் படிக்கணும் நான் ஸ்கூல்ல தான் படிக்கணும் இந்தக் ஸ்கூல் தான் பெஸ்ட்டாக இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டுருக்கா சரி சேர்த்துடுறேன்ட்டு அழைச்சிட்டு வந்துருக்கேன் மேடம் ஓகே மேடம் ம் ஓகே மேடம் ஓகே மேடம் ஓக் ஓகே மேடம் என்னென்ன குரூப் மேடம் இருக்கு ப்யூர் சயின்ஸ் தான் மேடம் படிக்கணுன்னு ஆசைப்படுறா ப்யூர் சயின்ஸ் இருக்கா தமிழ் தமிழ் மீடியம் தான் மேடம் இவ டென்த் வரையும் தமிழ் மீடியம் தான் படிச்சா அதனால லெவன்த்து டுவெல்த்து தமிழ் மீடியத்துலே இருக்கட்டும் ஓகே மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் இனி எப்போ மேடம் அட்மிஷன் போடட்டும் ஓகே மேடம் ஓகே மேடம் ஏன் பொண்ணை நீங்கள் தான் மேடம் நல்லா படிக்கவச்சு ஒரு நல்லா பெரிய ஆளாக ஆக்கணும் ஆ ஓகே மேடம் கண்டிப்பாக நல்லா அவளை ஒரு ஆ வந்து பார்த்துக்கிறேன் மேடம் நான் பார்த்துக்கிறேன் மேடம் லீவு போடாமல் அனுப்ச்சிவிட்டுறேன் மேடம் நல்லா படிக்கவச்சு நல்ல ஒரு பெரிய ஆளாக்குறது உங்கள் கைல தான் மேடம் இருக்கு உங்கள்கிட்ட தான் மேடம் பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போகறேன் சரி மேடம் நான் அட்மிஷன் போட் ஆ ஆ ஆ ஓகே மேடம் ஓகே மேடம் நான் ஆ ஓகே மேடம் ஆ கண்டிப்பாக மேடம் நான் அட்மிஷன் போட்டு போயிடுறேன் மேடம் ம் தேங்க் யூ மேடம்